ஆமாம் ஒரு கிராமத்தில் இருக்கிற பெண் பையனை எந்த ஒரு பெண்ணுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னாலே யோசிப்பாள் காரணம் என்னன்னால் கிராமத்தில் உள்ளவர்களெலாம் எப்படி அவங்க பேச்சு வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும் அவங்கள் வந்து பேசினாலே ஏலே என்னலே எப்பிட்லே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதை விடுங்க இன்னொன்று கிராமத்தில் உள்ளவங்கள் வந்து அந்த டைமிங்கோ இருக்கிறது வெளியில் போவது சுற்றி பார்க்குறது நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நல்ல ஃபுட்டு சாப்புடணும் அப்பிடிலாம் கிடையாது கிராமத்திலனாலே அந்த பழைய சாப்புடணும் இல்லையா மதியம் ஏதோ சாப்புடணும் நேரத்தோடு சாப்புடணும் கிராமம் அது வந்து லைஃப் வேறு தான் ஏன் வந்து நகரப்புறத்தில் இருக்கிறவங்க கிராமத்து பக்கம் வர கூடாதுன்னால் ட்ராவலிங் வசதி ஒன்று ஏன்னால் நம்ம வந்து ஒரு பொண்ணை நம்ப நம்ப பெண் பெண்ணு வந்து ஒரு பொண்ணை ஒரு ப வஸ் ஒரு கிராமத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் என்ன பண்ணுவாள் போக்குவரத்துக்காக கஷ்டப்படுவாள் அங்கே அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதேமாரினாலுமே அவள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாரி தான் இருக்குமே தவிர கடை அவ்வளோ வசதி இருக்காது எதுவாக இருந்தாலும் வந்து சுற்றி பார்க்க நிறையா இருக்கும் ஆனா கிராமத்து பசங்கள்ளாம் ரொம்ப நல்ல பசங்கள் யாரையும் ஏமாற்ற நினைக்க மாட்டாங்க கிராமம் இப்போ நகர்ப்புறங்கள்ல பொண்ணுங்கள்லாம் குடியேறதுனால என்ன விஷயம் ஆச்சு அந்த பெண்ணுங்க கொஞ்சம் மாடலாக இருக்குது மாடலிங்காக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிது அழகா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகுது நிறையா சுற்றுது ஜாலியாக ஏதோ வாங்கி சாப்பிடுது ஏதோ ஜாலியாக ஒரு அந்த டைமிங்கை நல்லா ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுது ஆனால் நம்ப அப்படிலாம் இது இல்லை கிராமத்துபுறத்திலெல்லாம் அவங்க வந்து ஏதோ அந்த டீசன்டான ட்ரெஸ்னால் டீசன்ட்டான ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் வெளிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்டைமில் போக முடியாது ஸோ எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதனால் தான் வேறு ஒரு பிரச்சனைனாலையும் இல்லை மற்றபடி கிராமத்துப்புற மக் இளைஞர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து எல்லாரோடய ஒரு வேண்டுகோளாக இருக்குது